நான் வந்து எங்கள் ரிலேட்டிவ்வை எங்கள் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா கொல்லிமலை கொல்லிமலை வந்து ஒரு ஒரு ஃபேவரட் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக இருக்கும் நாமக்கலில் அதனால வந்து நான் கொல்லிமலைக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன் கொல்லிமலை வந்து அது நம்ம ஒரு ஒரு ஒரு அன்ஃபர்கெட்டபுள் மெமரலாக மெமரியை வந்து நமக்கு கொடுக்கும் அதனால நான் வந்து கொல்லிமலை வந்து சூஸ் பண்ணிருக்கேன் என்னோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்தாங்க அப்படின்னா கொல்லிமலை போகணும் கொல்லிமலை போகறப்போ அது வந்து ஒரு ஃபன் ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அன்ஃபர்கெட்டபுள் மொமன்ட்ஸ வந்து அது கொடுக்கும் அதுக்கு வந்து நம்ம கொல்லிமலை எப்படி போகலாம் அப்படின்னா கொல்லிமலையில் வந்து செவன்ட்டி டூ அது செவன்ட்டி டூ வந்து அது சுற்றி சுற்றி போகும் வளைவு இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் சில பேர் வந்து சிலருக்கு வந்து அது ஹைட்டில் இருக்கும் அ அதனால நம்ம வியூவ் பாயிண்ட்லாம் செம்மையாக பார்க்கலாம் அதற்காக நான் வந்து ரிலேட்டிவ்வை வந்து கொல்லிமலைக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு நினைப்பேன் கொல்லிமலை வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ளேஸ்னே சொல்லலாம் கொல்லிமலையில் வந்து செம்மையாக இருக்கும் கொல்லிமலை வந்து அது கூலிங்காகவும் இருக்கும் அது வந்து நல்லாருக்கும் மேலே இருக்கிறனால அப்புறம் நான் கூட்டிகிட்டு போகறது நினைக்கிணும் அப்படிங்கிறது வந்து தியேட்டர் தியேட்டர் இஸ் மை ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ப்ளேஸ்னு சொல்லலாம் அதனால நான் தியேட்டர்க்கு வந்து கூட்டிகிட்டு போவேன் தியேட்டரில் வந்து ஃபுல்லாக எல்லாம் இருட்டாக இருக்கும் டார்க்காக இருக்கும் டார்க்காக இருக்குறப்போ அந்த சவுண்டு மட்டும் கேட்குறப்போ அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அதனால தியேட்டருக்கு கூட்டு போகணுன்னு நான் நினைப்பேன் எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸு ஃபெ ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து நாங்கள் தியேட்டருக்கு போயிருக்கோம் ரிலேட்டிவ்சையும் நான் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிவிட்டு ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு இருக்கலாம் அதனால நான் வந்து தியேட்டரை சூஸ் பண்ணுவேன் தியேட்டருக்கு போகலாம் தியேட்டர் அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து எங்கே போகணும் அப்படிங்கிறத வந்து எங்கே போகலாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சேன் நினைக்கிறேன் அது வந்து அமெரிக்காலாம் போகலாம் அமெரிக்காலாம் போனால் அது வந்து காசு அதிகமாகும் அதனால அமெரிக்காலாம் ரிலேட்டிவ்வை கூட்டிகிட்டு போக முடியாது இல்லையா அதனால அது வேண்டாம் அப்புறோம் நெ நிறைய கோயில்க்கு கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன் கோயில் வந்து நிறைய ப்ளஸ்ஸிங்ஸ் வந்து நிறைய வாங்கலாம் அதனால நான் வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு நினப்பேன்